எங்கள் கலை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க எதுவும் தேவையில்லை இப்போ இருக்க காலகட்டத்தில் எங்கள் ஊரில் மஞ்சு விரட்டு எடுத்துகிட்டீங்கனா அது ஒரு பாராம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு மஞ்சு விரட்டு அதை அழிக்கக்கூடாதுன்றதுக்காக ஊர் மக்களை சுற்றுவட்டார மக்கள் எல்லோருமே என்ன செய்கிறாங்கனா அத மிகவும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உள்ளூரில் திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த திருவிழா எப்படி நடக்குது அந்த திருவிழாவில் நம்ம பாரம்பரியம் என்ன பண்ணலாம் மது தூக்கலாமா கரகம் வைக்கலாமா அது வந்து எந்த எந்த நேரத்திலேருந்து தூக்குறது அந்தமாதிரி அவங்க கலாச்சாரத்தையும் அந்த பண்பாடையும் அவங்க விடாமல் அதை கடைபுடிச்சிக்கிட்டுதான் வராங்க இது வந்து எத்தனை தடவை வந்து யார் தடுக்க நெனைச்சாலுமே அது தடுக்கவும் முடியாது அத மாற்றவும் முடியாது ஏன்னா அது பாரம்பரிய கலாச்சாரம் இந்த நேரத்துக்கு இது நடக்கணும் இந்த நேரத்துக்கு இது நடக்கணும் மஞ்சு விரட்டுன்றது கலாச்சாரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம மாற்ற முடியாது கரகன்றது கலாச்சாரமாக தூக்கிக்கிட்டு இருக்கிறது அதை நம்ம வந்து நிறுத்த முடியாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம கலாச்சார பண்பாடாக அவங்க வந்து கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டுதான் இருக்காங்க இந்த கலைஞர்கள் வந்து கைவிடாததினாலதான் இன்னும் நம்மளோட கலைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு